வெ விளையாட்டுல வந்து வெற்றி தோல்வி வந்து சகஜம் தான் தோல்வி வர்றது வந்து பெ நம்ம வந்து பெரிசா எடுத்துக்கக்கூடாது பெரிசா எடுத்துக்கக்கூடாது எப்போயுமே வெற்றி வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்து வந்தோம்னால் அது நமக்கு வந்து சலிச்சு போயிடும் தோல்வியே இரு இருந்தால் தான் நம்ம அது எப்படி சமாளிச்சு வெளிய வர்றது எடுத்து எப்படி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்போம் ஈவன் அதே மாதிரி ஒரு நான் ஒரு இடத்துல வெளாட போனேன் நான் கிரிக்கெட் வெள்ளாடுவேன் ரொம்ப மொதல் கேம் வெளாடும் போது தோத்துட்டோம் அப்படியே நினச்சிட்டு நான் உக்கார்ந்துருந்தேனா அது ஒரு வெற்றியை ஜெயிச்சு கப்பு அடிச்சுருக்க முடியாது